ஆன்லைன்ல அயன் பாக்ஸ் நல்லா இருக்குதுனு சொல்லிட்டு வாங்குனேன் நல்லா இருக்குனு சொல்லி வாங்கினதுக்கு அது ஸ்டாட்டிங்கில் வந்து நல்ல துணியை அயன் பண்ண ஹீட் ஆச்சு துணி நல்லா தீத்துனம்னால் நல்லா அழகாகவும் இருந்துச்சு இப்போ வர வர சரி இல்லை துணி சுருக்கம் போக மாட்டுக்குது இதுவும் கரண்டும் சூடாக மாட்டேக்குது கரண்ட் சரியாக வர மாட்டேக்குது அயன் பாக்ஸுக்கு இதே மாதிரி பொருள் தரலாம் தரம் இல்லாத வச்சிருக்காங்க மீண்டும் மீண்டும் எப்படி நம்ம போய் அங்கே ஒரு பொருளை வாங்குகிறது இது சரி இல்லை இந்த பொருள் ஆன்லைன்ல இனிமேல் வாங்க வாங்கணும்னு நினைக்கிறது எப்படி விரும்புவாங்க மக்கள் இந்த மாதிரி சரி இல்லாத பொருளை வச்சிருக்காங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணால் நல்லா இருக்கும் பொருளுன்றத்துக்காக தான் நாங்கள் கடையை விட்டுட்டு ஆன்லைன்ல வாங்குகிறோம் இதுலேயும் சரி இல்லாமல் வித்தாங்கன்னால் நாங்கள் எங்கள் போய் வாங்குகிறது